எங்கள் கைத்தொழிலே விவசாயம்தான் விவசாயம் பண்ணுறதால தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் சாப்பாட்டுக்கு எல்லாமே விவசாயம் தான் விவசாயம் வந்து நாங்கள் நெல் பயிர் வைக்கும்போது அந்த நெல் வேர்க்கடலை இதெல்லாம் பயிர் வைக்கிறோம் வேர் ந வெவ கல்ல வேர்க்கடலை வைக்கும்போது அது வந்து அந்த பூ பூக்கும் பாருங்க அந்த மஞ்சள் கலர் பூ அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கிரீன் கலரில் அந்த மஞ்சள் கலரு பூவை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி நெற்பயிர் வைக்கும்போது அந்த கதிர் வெளியே வரும் பாருங்க அந்த கதிர் அந்த இப்போ கிரீன் கலரிருந்து அந்த இல்லு கதிர் வெளியே வரும்போது அது பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த அழகெல்லாம் பார்த்து நாங்கள் ரசிப்போம் இப்படி இருக்கேன்னு அதே மாதிரி கம்பு கம்பை வைப்போம் கம்பு விவசாயம் பண்ணும்போது என்ன ஆகுன்னால் அதோட முனை க்க வரும்போது அப்படியே அதை கிள்ளி சாப்பின்ணும் போல் இருக்கும் எங்களுக்கு முனையில அந்த ல லைட்டாக பர்ஸ்ட்டு வந்தவொவுன்னே கிள்ளி சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் கம்பு ஃபுல்லாக வந்த பின்னாடி பார்த்தா அது அப்படியே பறிச்சு அப்படியே கா அதை உடச்சிடுவோம் உடச்சிட்டு அது பிடிச்சு பார்த்தாக்க அது அப்படியே வாயிலே கா கடிச்சு கடிச்சு கடிச்சு சாப்பிட்ருவோம் கேழ்வரகு அதே மாதிரியே நல்லா அழகாக இருக்கும் கிரீன் கலரில் அப்படியே கேழ்வரகு அப்படியே அந்த பூச்செண்டு மாதிரியே வரும் அஞ்சு இது மாதிரி வரும் வலை வலையாக அந்த கேழ்வரகு வெளியே வந்து அந்த பூ பூக்கும்போது பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கும்போது அதெல்லாம் நாங்கள் ரசிப்போம் போய்விட்டு உக்காந்துட்டு இதெல்லாம் நமக்கு பார்க்கறதுக்கு இவ்வளோ அழ ரசிக்கிறோமே ஆனால் அது வந்து விவசாயம் பண்றவங்களுக்கு வந் மட்டும் தான் அந்த கொடுப்பனை இருக்கும் எல்லாேருக்கும் கிடைக்காது நாங்கள் விவசாயம் பண்ணுறதால அதெல்லாம் பார்த்து நாங்கள் ரசிப்போம் அந்த கேழ்வரகோட அந்த முனை வரும்போது அது அஞ்சு தண்டு மாதிரி வந்து அப்படியே வலை மாதிரியே வரும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி சோளக்கதிர் பார்த்திங்கனா நீட்டாக தண்டு வரும் திடீரெனு வந்து வெள்ளையாக தண்டு வரும்போது சோளம் பார்த்தா வெள்ளையாக இருக்கிறதுக்கு அதில் முத்து முத்தாக இருக்கும் அந்த முத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஒயிட்டுக்கும் அந்த வெள்ளை முத்துக்கும் பார்த்தா ப அதெல்லாம் பார்த்து நாங்கள் ரசிச்சு உக்காந்துட்டு இருப்போம் அதே மாதிரி உளுந்து போடுவோம் அந்த உளுந்து போடும்போது உளுந்து செடியில் அந்த நீட் நீட்டாக கிரீன் கலரில் வரும் அது வரும்போது தனியாக தெரியும் அது கொஞ்சம் காஞ்ச உடனே பார்த்தா அப்படியே கருப்பு கலரில் இருக்கும் பார் உளுந்து அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி ச கொத்தமல்லி செடி போடுவோம் கொத்தமல்லி போடும்போது அதோட வாசனை அந்த நறுமணம் அங்கே பக்கத்தில் போகும்போதே அப்படியே சாப்பிட்டே முடித்த மாதிரி ஆகிடும் அது வந்து எல்லாேருக்கும் கிடைக்காது விவசாயம் பண்றவங்களுக்கு மட்டும் தான் அது கிடைக்கும் அது வ் விவசாயம் பண்ணுறோன்னா நாங்கள் எதுக்கு பண்ணுறோன்னா மண்ணும் சுத்தமாக வெச்சுக்கும் நிலல்லாம் கிளியராக இருக்கும் யா இதே மாதிரி உரம் போடுகிறோம் இல்லை அது எல்லாத் இடத்த சுத்தம் பண்ணும் எது எங்களுக்கு நல்ல நிலம் கிளியராகும் ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் ஒவ்வொரு பயிர் வைக்கும்போதும் திரும்ப அது உழுது எடுக்கும்போது பார்த்திங்கனா அந்த மண் கலரு மாறும் ஒரு வாட்டி கலர் ரெட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு வாட்டி லைட்டாக லைட்டாக கொஞ்சம் கலர் திரும்பி வெள்ளையாக தெரியும் ஒரு வாட்டி கருப்பு கலராக மாறும் அப்படி ஒரு ஒரு வாட்டி கல்லு கலரு மாறும் அப்போது என்னாகுதுனா நாங்கள் போடுகிற உரம் இந்த ஊரியா அதாவது இந்த எரு இதெல்லாம் போடுகிறோம் பார் அப்போ கலர் மண்ணை நல்ல மண் வந்து நல்லா கொடுக்கும் விவசாயிங்களுக்கு வந்து மண் இது மண் தான் மெயினாக அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் பாய்ச்சும்போது பார்த்திங்கனா அந்த கலரே வேறு மாறும் தண்ணி பாய்ச்சிட்டு அந்த மண்ணை பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும் தண்ணி பாய்ச்சறதுக்கு முன்னே பார்த்தா வேறு மாதிரி இருக்கும் பார்க்கும்போது அவ்வளோ அம்சமாக இருக்கும் விவசாயிகளுக்குன்னாலே மகிழ்ச்சி தர்றது அந்த கழனிக்கு போனால் அந்த கழனி அந்த பச்சையாக ஒரு அந்த நறுமணம் கிடைக்கும் பாருங்க அது வந்து எங்கள் மனசெல்லாம் அவ்வளோ எவ்வளோ தான் கோவம் இருந்தாலும் போய்விட்டு அந்த பயிரை பார்த்தமுன்னா எங்களுக்கு அவ்வளோ ஆறுதல் அடையும் அப்படியே உக்காந்துட்டு அது பார்த்துகிட்டே இருக்கணும் போல் இருக்கும் அங்கே போனால் ஒரு இயற்கை காற்று வரும் பாருங்க அது உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் அந்த விவசாயம் பண்ணுற இடத்துக்கு போய்விட்டாலே அந்த நறுமணமும் அந்த குளிர்ச்சியும் அந்த அந்த வாசனை பா பா அவ்வளோ நல்லாயிருக்கும் எங்களுக்கு நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறதால நான் எங்களுக்கு வந்து உடம்பு அவ்வளோ ஆரோக்கியம் நோய்நொடி எதுவும் கிடையாது அதே மாதிரி நிலத்துல விளையறது நாங்கள் சாப்பிறதால எங்களுக்கு எந்த பிரச்சினையும் கிடையாது நாங்கள் கடையில் எதுவும் காய்கறியெலாம் காசு கொடுத்து வாங்க மாட்டோம் நெல் அறுவடை பண்ணிணா அதெல்லாம் எதுவும் காசு கொடுத்து வாங்க மாட்டோம் எல்லாமே வீட்லேயே கரும்பு பண்ணுவோம் கரும்பு வந்து பர்ஸ்ட்டு கிரீன் கலராக வரும் கொஞ்சம் கொஞ்சம் போனவுன்னே அப்படியே அந்த கரும்பு கருப்பு கலராக வரும்போது பார்த்தா அது பார்க்கறதுக்கு அவ்வளோ இயற்கை காட்சியாக இருக்கும் அது அது இப்போ அது அது ஆடும் பாருங்க இந்த காற்று அடித்தா இந்த சைடு அந்த சைடு ஆடும்போது அந்த ரெக்கை ரெக்கையில் போவது கிரீன் கலரு அவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி அந்த கரும்பு பூ வருங்க பாருங்க வெள்ளை பூ பூக்கும் அந்த கிரீனுக்கும் அந்த எல்லோக்கும் அந்த வெள்ளை பூவுக்கும் அவ்வளோ காம்னேஷனாக இருக்கும் அவ்வளோ பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இயற்கையினால் அப்படி தான் இருக்கணும் நாங்கள் க கழனிக்கு போனமுன்னால் அந்த இயற்கையை பார்த்து ரசிப்போம் பாருங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் அதே மாதிரி எள் விரச்சி விடுவோம் எள் வந்து செடி நீட்டாக வரும் அதில் ஒயிட் கலர் பூ பூக்கும் அந்த ஒயிட் கலர் பூவுக்கும் அந்த கிரீன் தழைக்கும் பார்த்திங்கனா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு அதை உக்காந்து அது ரசிச்சு பார்த்துகிட்டே இருப்போம் வே யு கிரீனில் ஒயிட் பூன்னால் அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொன்றும் நாங்கள் ரசிச்சு பார்ப்போம்